எங்கள் பகுதியில் கால்நடை மருத்துவர் இருக்கிறார் அவர் வந்து விலங்க வந்து பத்தரமாக பார்த்துப்பார் அதுக்கு அதுக்குத் தே அந்த விலங்குக்கு வந்து தேவையான ஊசிகளை வந்து போடுவார் எங்கள் ஊரில் வந்து அதிகமாக வந்து மாடு ஆடு கோழி நாய்க்குட்டி பூனைக்குட்டி இதெல்லாமே இருக்கும் அவர் வந்து விலங்க வந்து பத்திரமாக பாத்துப்பார் எப்படி பார்த்துப்பாருனா வந்து தடுப்பூசி போடுறது மாத்திர கொடுக்கறது மருந்து கொடுக்கறது இத சம்மந்தமானதை வந்து ஆரோக்கியமாக பத்தரமாக பாத்துக்குவார் மருத்துவர் ஏ எங்கள் வீட்டில் வந்து ஒரு நாய்குட்டி வந்து என் தம்பி கொடுத்தான் அந்த நாய்க்குட்டியை வந்து நான் வளர்த்துறக்கு ஒசரம் டெய்லியும் நானே என் தம்பியும் சேர்ந்து குளிப்பாட்டி விடுவோம் அந்த நாய்க்குட்டி குளிச்சவாட்டி அதுக்கு தேவையான சாப்பாடு அதெலாம் போட்டு இது பண்ணுவோம் டாக்டர்க்கிட்ட ஒருக்கா கூட்டிக்கிட்டு போயிருந்தமா அதை அதுக்கு தடுப்பூசி போட்டு விட்டார் தடுப்பூசி போட்டோன்னையும் நான் வந்துவிட்டு கேட்டேன் இந்த மாரி என்னென்ன ஆரோக்கியமானதுன்னு சொன்ன கேட்டதுக்கு அவர் சொன்னார் இதெல்லாம் ஆரோக்கியமானது இப்படி சாப்பாடு கொடுங்க இப்படி இருக்கணும் வெளியே விடாதீங்க அப்படின்லான் சொன்னார் எங்கள் வீட்டுக்குள்ளேயே அந்த நாய்க்குட்டி இருக்கும் அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து கடைசியாக வந்து தடுப்பூசி தான் நான் மருத்துவர்கிட்ட கொண்டுபோய் கொடுத்து தடுப்பூசி தான் போட்டுக்கிட்டேன் இப்ப தான் பக்கமாக போட்டேன் அந்த தடுப்பூசில வந்து எங்கள் நாய்க்குட்டி நல்லா இருக்கு தடுப்பூசி போட்டவாட்டி கொஞ்சம் ஆக்டிவெட்டாக இருக்கு எந்த நோய் எல்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கு எங்கள் வீட்டில் வந்து நாய்குட்டி இருக்கு அந்த நாய்க்குட்டி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கு ஆனால் வந்து அந்த ஆரோக்கியத்திற்கு காரணம் வந்து நாங்கள் டெய்லியும் குளிப்பாட்டி விடுறது அதுக்குத் தேவையான சாப்பாடு கொடுக்குறது இன்னும் நிறைய இருக்கு அப்புறம் டாக்ட்ரு அந்த செக் பண்ணி பார்க்குறது இதில் எல்லாமே வந்து எங்கள் நாய்க்குட்டியை வந்து நல்லா வந் நல்லாருக்கு அதுக்குப் பணம் வந்து ஆயரூவா மாதம் ஆயரூவா சே செலவு பண்ணிருவோம் ஏன்னா வந்து மாதம் ஆயரூபானா வந்து சோப்பு அதுக்குத் தேவையான சோப்பெல்லாம் வாங்கணும் குளிப்பாட்டுறதுக்கு தேவையான சோப்பு அதுக்குத் தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி வச்சுருவோம் வீட்டில் அதை டெய்லி போட்டு சாப்பாடு இதுபண்ணிட்டுருப்போம் இதை இதுதான் எங்களோட நான் என்னோட விலங்குன்னா வந்து எனக்கு நாய்க்குட்டின்தான் ஃபர்ஸ்டு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் நாய்க்குட்டிதான் ஃபர்ஸ்டு வளத்துனேன் நாய்க்குட்டி மேலே ரொம்ப பிரியம்